ஹலோ ஆ சொல்லுங்கப்பா யார் ஆ ஆமாம்ப்பா ஆ பண்ணுறோம்மா ஒன் கேஜி மைதா இன்னொன்னு ஆ ஓகே ஆ இந்த பண்ணு ஃபைவ் ஃபைவ் ஹண்ரெட் ஃபைவ் ஹண்ரெட் வருதும்மா ஆ எப்போ ப எப்போ வேணும் ஆ அப்படியா சரிப்பா பண்ணிடறோம்

ஆ அட்ரஸ் சொல்லுங்க கேட்கல ஆ செவன் பெரியார் ஸ்ட்ரீட் அண்ணா நகர் காரைக்குடியா ஆ ஓகே மொபைல் நம்பர் சொல்லுங்க எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் டூ நையன் டபுள் ஜீரோ எயிட் எயிட் ஆ இப்போது வந்துட்டு நீங்கள் இப்போ ராகி ஃபுட் இதெலாம் வாங்குறீங்கனால் இப்போ ஹண்ரெட் கிராம்ஸுக்கு வாங்கியிருக்கீங்கனா டூ ஃபிஃப்டி கிராம்ஸுக்கு வாங்கினீங்கனா ஒன் பர்சென்டேஜ் டிஸ்கௌண்ட் பண்ணுறோம் அது மாதிரி எதுவும் தேவைன்னால் வாங்கிக்கோங்க அப்படியா ஆ நெக்ஸ்ட் டைம் இங்கெ ஆஃபரெலாம் நிறைய இருக்குது நெக்ஸ்ட் டைம் ஆட்ரு போல் கொஞ்சம் சேர்த்து போட்டு வாங்கிக்கோங்க ஆ ஆ பிரைஸ் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக இருக்கும்பா ஹோம் டெலிவெரின்னால் ஆ ஆ ஓகே ஆ ஓகே ஆ தேங்க்யூ